எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டீச்சர் ஆகணுங்கிறது தான் எய்மு அந்த அதுக்காக நான் சின்னது சின்ன ஸ்கூல்ல படிக்கும்போது எங்கள் மிஸ்ஸை பார்த்துட்ருக்கும்போது இருந்தே நான் அதை நினச்சிட்டே தான் இருப்பேன் எனக்கு டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்றம் டுவெல்த்து முடிச்சோடன்னையே அதுக்காகவே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் சரி அதை முடிச்சிட்டு பிஎட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம் இப்போ அதே அதே செட்டப்ஸ்ல ப்ரைமரி ஸ்கூல்க்கு போயிகிட்ருக்கோம் அதே மாதிரி இனிமேல் இன்னுமே எனக்கு கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கு போகணும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும் நிறைய ட்யூஷன் சென்ட்ரு எடு பார்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஆசை இருக்குது நிறையா நிறையா குழந்தைங்களுக்கு எதாவது சொல்லிக் கொடுக்குணுங்கிற ஒரு தாட் இருக்குது என்னோடய லைஃப்ல வந்து நான் வந்து நிறையா நிறையா ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும் அதை அது வந்து என்னோடய ஆசை அதுக்காக நான் இன்னும் நிறையா படிக்கணும்னு ஆசை நிறையா படிப்பேன் நான் அதுக்காக நிறையா இன்னும் நிறைய எவ்வளோ படிக்க முடியுமோ என்னால் அந்த அளவுக்கு படிப்பேன்